வணக்கம் டாக்டர் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னன்னு கேட்க வந்திருக்கோம் டாக்டர் ஆ ஆமாம் டாக்டர் அருணா தேவி இருபத்தி நான்கு முந்தி வந்து நான் இப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து வெயிட் வந்து எனக்கு ஒரு ஃபைவ் கிலோ குறைஞ்சிருச்சி நான் தேர்ட்டி நைன் இருந்தேன் டெலிவரி அப்போது ஃபார்ட்டி நைன் கிட்டே இருந்தேன் இப்போது வந்து ஃபைவ் கிலோ கிட்டே குறைஞ்சி தான் இருக்கிறேன் டாக்டர் நல்லாதான் டாக்டர் சாப்பிட்றது எல்லாம் நல்லாதான் டாக்டர் சாப்பிட்றேன் செய்கிறேன் தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து நைட்டு சரியாக தூங்காததனால தூக்கம் மட்டும் அப்பப்போ முழித்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது தூக்கம் வந்து சரியாக இல்லை ஓகே டாக்டர் யோகு இந்தமாதிரி எதுவும் பண்ணது இல்லை டாக்டர் இப்போதைக்கு தம்பிக்கு இப்போ எயிட் மன்த்து ஆகுறதுனால வந்து எதுவும் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஆ ஓகே டாக்டர் இல்லை டாக்டர் ப்ரோட்டீன் பவுடர் கொடுங்க நான் ரெகுலராக சாப்பிட்ருவேன் டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஆ ஓகே கண்டிப்பாக டாக்டர் ஓகே தேங்க்யூ டாக்டர்